இந்திய விஞ்ஞானிகள் எனக்கு பிடிச்ச இந்திய விஞ்ஞானிகள் நம்ம நிறையா பேர் இருக்காங்க சர் சி வி ராமன் அப்துல் கலாம் விஸ்வேஸ்வர ஐயர் ஜஹாங்கிர் ஹோமி பாபா இவங்களாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச இந்திய வீரர்கள் சுதந்திரத்துக்கு அப்றம் நம்ம இந்தியாவோடய வளர்ச்சிக்கு இவங்க ரொம்பவும் பாடுபட்டு இந்தியா ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக்கல் நாடாக மாற்றணும் ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்க்ட் உருவாக்கணும் சொல்லி ரொம்ப அரும்பாடுபட்டவங்க அதுமட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு மற்ற நாடுகள்லாம் பாக்கிற அளவுக்கு வியந்து பாக்கிற அளவுக்கு இந்தியாவில் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துறவங்க ராக்கெட்டில் ரொம்ப இது பண்ணவங்க நம்ம விஸ்வேஸ்வரர் அய்யா தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவன் மயில்சாமி அண்ணாதுரை அருணன் சுப்பையா நம்ம அரியலூர் மாவட்டம் திருச்சி பக்கத்தில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வளர்மதி இவங்கள்லாம் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி விண்வெளி விஞ்ஞானிகள் இவங்கள பற்றி ஸ்கூல் புக்கில் நெறையவே படித்திருக்கோம் அதுவும் பர்டிகுலராக தமிழ் புக்கில் பார்த்தம்னா இந்த இப்போ நான் சொன்னது தமிழ் நாட்டு தமிழ் வழியில் கல்வி கல்வி பயின்ற இந்திய விண்வெளி வீரர் ஆராய்ச்சி வீரர்கள் அப்படி சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுமட்டும் இல்லாமல் உலகளவுல நம்மளுடைய கணித திறமைய பாராட்டுகிறதுக்கு அந்தக் காலத்துலேயே இப்படி சங்கக்காலத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஆரியப்பட்டா அப்படினு ஒருத்தர் இருந்தார் அவரு வந்து ஆரியப்பட்டா என்ன சொல்லியிருந்தாருனா அப்போவே வந்து உலகம் உருண்டை பூமி வந்து சுற்றி வருது சூரியனை சூரியன் நடுவில் இருக்குது சூரியனை சுற்றி ஒம்பது கோள்கள் இருக்குது அப்படின்றதுலாம் இப்போ நம்ம கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் விஞ்ஞானிரீதியாக அறிவியல் ரீதியாக நம்ம கண்டுபிடிச்சது இது எல்லாமே சங்கக்காலத்துலேயே நம்ம ஆரியப்பட்டா அப்படிங்கிறவரு ஆரியபட்டியம் அப்படின்ற ஒரு நூலில் அதை தெளிவாக சொல்லிவிட்டாரு ஆனால் அதை யாரும் ஏத்துக்கல ஆனால் அவரு சொன்னதை வந்து சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்ச பிறகு அதை பார்த்துட்டு ஓகே இந்தியா வந்து வானியல் ஆராய்ச்சியில் ரொம்ப முன்னோடியாக இருந்திருக்காங்க கிரேக்கர்கள் தான் ரொம்ப முன்னோடி அப்படினு சொல்லி உலகத்துல நினச்சிட்டுருக்காங்க அப்படிலாம் இல்லை இந்தியர்களும் வானியல் ஆராய்ச்சியில் நல்ல ஒரு அறிவு வச்சிருக்காங்க அப்படினு சொல்லி நிறையா பேர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா உலகத்துக்கே மேக்ஸ் சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தம்னா நம்ம தமிழ் நாட்டை சேர்ந்த இந்திய கணித மேதை ராமானுஜர் தான் ஸோ மேக்ஸில் வந்து பெரிய பெரிய நம்பரை எப்படி கண்டுபிடிக்குறது ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயர் வடக்குமூலம் கண்டுபிடிக்குறது இந்த நம்பருக்கு இதோடய லிங்க் எப்படி பூஜ்யத்தோடய மதிப்பு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பூஜ்யத்துக்கு மதிப்பு சொன்னவர் இதெல்லாம் வந்து கவிங் நம்ம விஞ்ஞானி கணித மேதை ராமானுஜர் அவரு வந்து பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்றதுல ஒரு பெருமை வந்து திருச்சி மாவட்டத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு மாவட்டத்தில் தஞ்சாவூர் சைடில் பிறந்தார் அப்படின்றதும் கும்பகோணத்தில் அடுத்தது ஒரு சென்னையில் ஒரு ஆண்டு ஒரு துறைமுகத்தில் பணியாற்றுன்றார் ரொம்ப முக்கியமானது அடுத்தது தமிழ்நாட்டில் ஐஎஸ்ஆர்ஒவில் அதாவது இஸ்ரோவில் ரொம்ப ராக்கெட்லாம் லாஞ்ச்சில் அதாவது மங்கள்யான் சந்திராயன் ஒன்று ரெண்டு இந்தமாரி பெரியப்பெரிய ராக்கெட் லாஞ்ச்சிங் அதாவது சாட்லைட் லாஞ்ச்சிங்கில் செவ்வாய் கிரகத்தையும் அது நிலவையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அங்கே வந்து மனிதர்கள் குடியேறத்துக்கு அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறைய இந்த மாதிரி மங்கள்யான் சந்திராயன் இதெல்லாம் லாஞ்ச் பண்ணாங்க அந்த லாஞ்ச் பண்ணதில் முக்கியமான சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்டோடய ஹெட் அந்த டீமில் இருக்கற ஹெட் சயின்டிஸ்ட் ஹெட்டெலாம் அப்படி பார்த்தம்னா விஞ்ஞானிகளோடய தலைவராக இருந்தது நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவம் மயில்சாமி அண்ணாதுரை ப்ராஜெக்ட் மேனேஜராகவும் மங்கள்யானுக்கு சந்திரயானுக்குலாம் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தம்னா தமிழ் மீடியத்தில் படித்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க அதுவும் அந்த மயில்சாமி அண்ணாதுரை பற்றி ஸ்கூல் புக்கில் ஒரு கோதை கோதாவரி என்ற ஊரில் பொள்ளாச்சி பக்கத்தில் பிறந்தாரு அப்படினு சொல்லுவாங்க அவரு ஸ்கூலில் தான் படிச் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தாரு அதுவும் கவுர்மண்ட் ஸ்கூலில் தான் அப்றம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்றம் வந்து டுவெல்த் வரையும் அங்கே முடித்திட்டு அப்றம் காலேஜ் வந்து திருச்சியில் வந்து படித்தாரு சென்னையில் போய் படித்தாரு அதுக்கப்றம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இஸ்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரிட்டயட் ஆகிட்டு தமிழ்நாட்டோடய விஞ்ஞானிகள் சயின்டிஃபிக் விஞ்ஞானிகள் ரிசர்ச் இதில் கவர்மெண்ட்டில் இப்போ அரசு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரொம்ப பக்கத்துணையாக வேலை பார்த்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிவன் இப்போ நமக்குத் தெரியும் மங்கள்யான் டூ சந்திராயான் டூ இதிலலாம் கொஞ்சம் ஹெட்டாக இருந்து வேலை பார்த்துட்டுருந்தாரு அடுத்தது தமிழ் மீடியத்தில் படித்த அரியலூர் பக்கத்தில் வளர்மதி அவங்கள பற்றிலாம் நல்லா ஸ்கூல் புக்கில் நிறையா கொடுத்திருக்கிறாங்க எந்தெந்த ப்ராஜெக்ட்டில் எப்பப்போ வேலை பார்த்தாங்க அப்படினு அதெல்லாம் படிக்கும்போது நம்ம தமிழ் மீடியத்தில் படித்தோம் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை குறஞ்சு நானும் வந்து நம்மளும் தமிழ் மீடியத்தில் படித்தா கூட ஒரு விஞ்ஞானியாக மாரிலாம் நம்மளும் இந்த நாட்டுக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு நல்லது செய்யலாம் மக்களுக்கு ஒரு நம்மளோட அறிவு பயன்படும் பயன்படுத்தலாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் உருவாகுது இன்னும் நிறையா பேர் இருக்காங்க நம்ம இந்தியாவே வந்து பார்த்து பயப்புடுறளவுக்கு ஒரு அணுகுண்டு ஆராய்ச்சி அணுகுண்டு ஆராய்ச்சி சோதனை செஞ்சு வெற்றிகரமாக பயன்படுத்தினவரு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் பாகிஸ்தான் நாட்டுக்காரன் நம்மளை பார்த்து ஓரு ஒரு ஒரு படி பயம் வரத்துக்கு காரணமே அவர்தான் நம்ம கண்டுபிடிச்ச இந்த அணுகுண்டு சோதனையில் வெற்றிபெற்றது தான் பொக்ரான் அணுகுண்டு சோதனை அதுமட்டும் இல்லாமல் அழிவுக்கு மட்டும் தான் அணுகுண்ட யூஸ் பண்ண முடியும் அப்படினு நெனைச்சினு இருந்த காலத்தில் இப்போ ஆக்கபூர்வமாகவும் அணுகுண்ட யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி நமக்கு ஒரு நல்ல வழிமுறையை பயன்படுத்தி கொடுத்தவரு ஏபிஜே அப்துல் கலாம் அந்த மாதிரி அவரும் அவரோடய முன்னோடியான அவரோடய குருவான ஹோமி பாபா இவங்கள்லாம் வந்து அணு ஆராய்ச்சி பண்ணி அது நம்ம இந்த உலக இந்தியாவுக்கு தேவையான மின்சாரத் தேவையை பூர்த்தி செய்கிறாங்க அது கூடி தான் பார்த்திங்கனா நமக்கு கல்பாக்கம் கூடங்குளம் அது மாரி அணுமின் நிலையம் உருவாயிருக்குது அதனால் தான் நம்ம ஓரளவுக்கு மின்சாரத் தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் ஸோ இந்த மாதிரி இந்தியா வந்து இன்றைக்கு ஓர் அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற அடைவதற்குக் காரணம் நம்ம சயின்டிஃபிக்காக இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்ட் சயின்டிஃபிக்லாக நம்ம இந்தியாவில் கொண்டு வந்த நம்ம இந்திய விஞ்ஞானிகள் தான் அவங்க வடிவமைச்சதுப்படி தான் நம்ம இந்தியா இன்றைக்கு நல்லா இருக்குது மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டுருக்காங்க தேங்க் யூ